கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொண்டாடப்படும் முக்கிய கலாச்சார விழாக்களில் ஒன்று ஜல்லிக்கட்டு மாடு விடும் திருவிழா இது பொங்கல் என்று சொல்லுவாங்க அதே சமயம் பண்டிகை காலங்கள்ன்னு சொல்லக்கூடிய இந்த உகாதி பண்டிகையில் கூட அதிகமாக இங் இங்கே கொண்டாடுவாங்க அத்தெலுகு வருட பிறப்புக்கு அன்று வருக்கு வரு வரக்கூடிய அந்த உகாதி என்று சொல்லுவாங்க அதையும் ஜனங்கள் இங்கே அதிகமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜைக்கும் அதிகபட்சமாக இங்கே கொண்டாடுவாங்க அது வ வாகனங்களுக்கு பூஜை செய்வதும் பொரிக்க பொரி வைத்து பூஜை செய்வதும் பொரி வந்து எல்லோருக்கும் பங்கு கொடுப்பு கொடுக்குறதும் இந்த மாதி ரி ஒரு நல்ல முக்கியமான ஒரு கலாச்சாரமான ஒரு விழாவாக உள்ளது பொங்கல் பண்டிகை என்றும் கூட கரும்பு எல்லா கரும்பு வந்து எல்லோருக்கும் பா கொடுக்கறதும் கரும்பை வைத்து பூ வழிபடுவதும் பொங்கல் வை கரு கரும்பு பொங்கல் எல்லாம் வை வைத்து வழிபடுவதும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாக மத கலாச்சாரமாக உள்ளது தேசிய சர்வதேச விழாக்களுன்னும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருடா வருடம் நடக்கக்கூடிய இந்த மாங்கனி திருவிழா ஒன்று எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க அது நடக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விழாக்களில் ஒன்றாக உள்ளது